எங்கள் ஊர்ல சுற்றுலா தலம் சுற்றுலா தலம் வந்து நிறையா இருக்குது பார்த்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இங்கிட்டு பார்த்தா யானை மலை அப்புறம் தெப்பக்குளம் அப்புறம் இது திருபுரங்குன்றம் இதெல்லாம் இருக்குது நிறையா நிறையா சுற்றுலா தலங்கள் இருக்குது ஆனால் நம்ம அங்கே போகணும்னால் பஸ்ஸில் போணும்னால் பஸ்ஸு டையத்துக்கு தான் கிடைக்கிது நேரம் நேரத்துக்கு பஸ்ஸு கிடைக்காது அப்புறம் டேக்ஸி புக் பண்ணி போனால் கூட டேக்ஸி வர கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனாலும் நம்ம வெயிட் பண்ணி போகணும் ஆனால் ரேட்டு வேற கொஞ்சம் கூட சொல்கிறாங்க குற குறஞ்சது ஒரு இடத்துக்கு போனோம்னால் நூறுவா ஆகுது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் இவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்மளால போக முடியாது எங்கேயா அந்த இடத்துக்கு போகணும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம திடீர்னு தான் கிளம்புறோம் திடீர்னு கிளம்புனாலும் நம்ம டையத்துக்கு போகணும் டய சீக்கிரம் போனா தான் நம்ம அந்த இடத்துல போய் என்ஜாய் பண்ணி நல்லா இது பண்ண முடியும் ஆனாலும் நம்மளுக்கு டையத்துக்கு எந்த பஸ்ஸும் வராது டேக்ஸியும் வெயிட் பண்ணி தான் நம்ம போகிற போக வேண்டியதாக இருக்குது அதனால் கொஞ்சம் வசதி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்